தமிழ்நாட்டு மக்கள் எப்படி தங்கள் பாரம்பரிய பண்பாட்டு நெறிகளுக்கும் நவீனங்களை பொழுதுபோக்கு முறைகளுக்கு இடையே சமநிலை பேணுகிறார்கள் இப்போ எப்படின்னா வச்சுக்கோங்க தமிழ்நாட்டு தமிழர்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு தை மாதம் அந்த மாதத்துலேயே வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு செலிப்ரேட் பண்ணுறது பொங்கல் தான் அதுக்கு வந்துட்டு எப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு போகி வரும் போகிக்கு போய்ட்டு பொங்கலுக்கு ஒன் வீக் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே புது ட்ரெஸ்லாம் எடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க ஃபேமிலியோடு போய் ட்ரெஸ்லாம் எடுத்துட்டு இப்போது போகி வர்ற அன்றைக்கி பழைய துணிகள்லாம் போட்டு ஃபேமிலியோடு எரித்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க அதே பொங்கல் வர்ற அன்றைக்கி ஊரில் இருக்கிற எல்லா ரிலேஷன்ஸும் வந்து ஒன்றா சேர்ந்து எல்லோருமே ஜாலியாக வந்துட்டு இந்தமாதிரி பொங்கல் வச்சு சூரியன்கிட்ட வந்துட்டு பொங்கல் வைப்பாங்க வெண்பொங்கல் சக்கரை பொங்கல் ரெண்டும் வச்சுட்டு சாமி கும்பிடுவாங்க அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்துட்டு மாட்டுப்பொங்கல் அப்போ போயிட்டு மாட்டுக்கு வந்துட்டு மாட்டை குளிப்பாட்டிட்டு அதுக்கு பலூன்லாம் கட்டிட்டு பவுடர்லாம் அடித்து இதுமாதிரி மாட்டை எல்லாம் டெக்கரேட் பண்ணிட்டு மாட்டுக்கு மாட்டு முன்னாடி பொங்கல் வச்சு மாட்டுக்கு ஊட்டிவிட்டு அப்புறம் கரும்புலாம் சாப்பிட்டுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க நெக்ஸ்ட் வந்துட்டு கரிநாள் கரிநாள் அன்றைக்கு எல்லா ஃபேமிலியும் சேர்ந்துட்டு ஒன்றா கோயில் பார்க்கு பீச்சு இந்தமாதிரி போய்விட்டு என்ஜாய் பண்ணுவாங்க புது ட்ரெஸ் போட்டுட்டு செம்மையா என்ஜாய் பண்ணுவாங்க இல்லைனா வந்துட்டு ஸேரி இப்போது மோஸ்ட்லி பொண்ணுங்களாம் ஸேரி கட்டிருப்பாங்க பசங்களாம் வந்துட்டு இந்த மாதிரி வேட்டி சட்டை போட்டுட்டு இந்தமாதிரி என்ஜாய் பண்ணுவாங்க த அப்புறம் வந்துட்டு பொங்கல்னால் ஸ்பெஷல் வந்துட்டு என்னென்னால் காளைமாடு தான் ஜல்லிக்கட்டு நடத்துவாங்க அதுவும் அலங்காநல்லூர்ன்ற ஒரு ஊரில் வந்துட்டு ரொம்ப கிராண்டாக நடத்துவாங்க ஜல்லிக்கட்டு இதுதான் வந்து ட்ரெடிஷனல் ட்ரெடிஷனலாக வந்துட்டு கொண்டு வரது அதுவே தீபாவளினால் இந்த மாதிரி பட்டாசு வெடிக்கிறது ஒரு ஒன் வீக் முன்னாடியே ட்ரெஸ்ஸு வாங்கிறது ஸ்வீட்டெலாம் செஞ்சுட்டு காலையில் எண்ணெய் தேய்த்து குளித்துட்டு சாமிக்குப் படைத்துட்டு இந்த மாதிரி என்ஜாய் பண்ணுவாங்க ஃபுல்லாக பட்டாசு வெடித்துட்டு செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் அந்த மாதிரி வந்துட்டு இதுதான் வந்துட்டு ட்ரெ இப்ப ட்ரெடிஷனல்னா ஃபஸ்ட்டு நம்பளுக்கு என்ன மைண்டில் வரும்னால் ஸேரி அந்த மாதிரி வேட்டி அதுதான் ஞாபகம் வரும் இதலாம் வந்துட்டு இப்போது மக்கள்களே இப்போது கல்யாணம் ஆன பெண்கள்லாம் வந்துட்டு மோஸ்ட்லி தமிழ்நாட்டில் வந்துட்டு கல்யாணம் ஆயிடுச்சா புடவ தான் ஃபாலோ பண்ணிட்டு வருவாங்க கல்ச்சர் கல்ச்சராக கேட்டால் வந்துட்டு இது எங்களோடு பாரம்பரியமானது இப்போ தமிழ்நாடுனா ஒரு வேட்டி சட்டை இந்தமாதிரி பெண்கள்னால் புடவ அப்படின்னு சொல்லிட்டு காலம் காலமாக வந்துட்டு அவங்க பின்பற்றிட்டு வந்துருக்க வந்துருக்கிறது அது அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபுட்டும் அந்தமாதிரி தான் இப்போ வந்துட்டு நம்மளோடு தமிழ்னால் இப்போ நம்ம சைடு வந்துட்டு ஃபுட்டு ஒருமாதிரி டிஃப்ரெண்ட் இந்த மாதிரி நியூவாக கொண்டு வராமல் எங்கள் பாட்டியோடய சமையோ சமையல் அதுதான் பாட்டியோடய சமையலை அப்படியே அம்மாவுக்கு அம்மாவோடய சமையல் அப்படியே எனக்கு அந்த மாதிரி சொல்லிட்டு எல்லாமே வரும் இப்படியே தான் வந்துட்டு எங்களோடய கல்ச்சரில் வந்துட்டு நாங்கள் கொண்டு வந்த விஷயங்கள்